ஆ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவது மகிழ்ச்சி அடைகிறோம் மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிறோம் எப்படி சொ எப்படின்னு சொல்லணுன்னால் ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது விழா எங்கள் எங்கள் எங்கள் வீட்டில் ஏதாவது காது குத்து விழா இல்லை அக்கா பொண்ணுக்கு காது குத்து அப்படிங்கிற மாதிரி விழாந்த போது நாங்கள் சொந்த பந்தங்களாக எல்லாம் ஒன்றா கூடி எல்லாம் ஒன்றா கூடி ஒன்றா ஒரே நேரத்தில் மதிய உணவு மதிய உணவுக்கு வ வித விதமாக சமைச்சி சாப்பாடு பொரியல் ரசம் கொழம்பு இந்த மாதிரி ஏதாவது வித விதமாக சமைச்சி சாப்பிடுவோம் காலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னால் காலையில் வந்து காலையில் வந்து டிஃபன் ஐட்டம் ஏதாவது இட்லி தோசை அந்த மாதிரி ஏதாவது ஈவினிங் ஈவினிங் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இந்த மாதிரி இதெலாம் சாப்பிட்டு எல்லாேரும் ஒன்றா இருந்து ஒன்றா சாப்பிடுவோம் ஒரே மாதிரி சாப்பிடுவோம் இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த மாதிரி சாப்பிட்றதுல அப்படியே அதே மாதிரி எடுத்துட்டுன்னால் பசங்களுக்கு யாராவது ப பிறந்த நாள் வந்துச்சுனா பிறந்த நாள் வந்துச்சுனா அவங்க அவங்க ட்ரீட் வைப்பாங்க எல்லா பசங்களையும் கூப்பிட்டு ஒன்றா நாங்களெலாம் ஒரே எங்கேயாவது ரூமில் இருந்து சமைச்சி ஒரே என்ன நாங்களே பசங்களெலாம் சேர்ந்து சமைச்சி பிரியாணியாக இருக்கட்டும் இல்லை வேறு எதாவது ஒன்று இருக்கும் சிக்கன் கோழி இந்த மாதிரி இறைச்சி ஏதாவது சமைச்சி சாப்பிடுவோம் எல்லாம் பகிர்ந்து உண்டு சாப்பிடுவோம் அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரி நிறையா நிறையா டிஷ் நாங்கள் பண்ணுவோம் இது இது யாருக்காவது ஃபங்சன் ஏதாவது கல்யாணம் எங்கள் பசங்களுக்குள்ளே யாருக்காவது கல்யாணுன்னால் இல்லை எங்கள் சொந்தகாரங்களுக்குள்ளே யாருக்கோ கல்யாணுன்னால் அவங்க அவங்க வீட்டிலையே இருந்து இரவு உணவு மதிய உணவு காலை உணவு எல்லாம் இருந்து சா எல்லாம் ஒன்றா இருந்து சந்தோஷமா சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைவோம் அப்புறம் யாராவது இறந்துட்டாங்கன்னா எங்கள் எங்கள் சொந்தத்தில் யாராவது இறந்துட்டாங்கன்னா கூட எல்லாம் ஒன்றா தான் எல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க சொந்தம் எல்லாம் ஒன்றா தான் இருந்து விருப்பம் இருந்து துக்கம் விசாரிச்சுட்டு போ பூம் ஒன்றா இருந்து சாப்பிடுவோம் ஒன்றா எல்லாம் ஒன்றா சாப்பிடுவோம் இது வந்து ஒன்றா சாப்பிட்றது வந்து ரொம்ப சந்தோஷத்தை தருது சொல்ல போனால் ஏன்னால் தனியாகவே சாப்பிட்டு இருக்கிறதுல திடீரெனு எல்லா ஒன்றா ஓ ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுங்கும்போது ஒரு தனி சுகம் தான் அதெலாம் சந்தோஷந்தான் சொல்கிறக்கு வார்த்தை இல்லை இந்த மாதிரி நான் சாப்பிட்ருக்கேன் பசங்கள் பசங்கள் கூட சொந்தக்காரங்கள் கூட எல்லாம் ஒன்றா சேர்ந்து நான் சாப்பிட்ருக்கேன் அதுவுமில்லாம நான் மகிழ்ச்சியும் அடைஞ்சிருக்கேன் இது சொல்ல போனால் நீ எப்போ இந்த மாதிரி நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற பசங்கள் கூட எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவேன் சொந்தக்காரங்களாம் எப்பவும் ஒன்றா வந்து சேர்ந்து சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு எப்பவுமே எப்போடா வரும்னு இருக்குது மறுபடியும் இது தான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது